நான் எப்பொழுதும் போல் பேனாவில் எழுத விரும்புகிறேன் பேனால் எழுதினா அழகா இருக்கும் அழகா இருக்கும் இருந்தாலும் இப்போ வந்து மொபைல்லையே டைப் செய்யறாங்க கம்ப்யூட்டரு மூலியமாக ஈஸியாக வேலையை முடிச்சிடுறாங்க தட்டச்சு மூலியமாக நம்பளுக்கு தேவையான டைம்க்கு தகுந்தமாதிரி டைப் பண்ணிடுறாங்க நிறைய இப்போ சில ஆண்டுகளில் வந்து எழுத்து பணியில வந்து நிறைய மாற்றம் இருக்குது இருந்தால் எ நம்ப வொர்க்குக்கு தகுந்தமாதிரி நேரம் தகுந்தமாதிரி ஈஸியாக வேலையை முடிச்சிடுறாங்க